ஹலோ குமரேசன் அண்ணனா நான் வந்து காரைக்குடிலேருந்து மனோ பேசுகிறேண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே அவன் தாண்ணே ஆ ஞாபகம் இருக்காண்ணே ஆமாண்ணே அதாண்ணே ப்ராப்ளம் அப்படியே கேட்டீங்க டிவி கனெக்ட் பண்ணுவோமா என்னென்னு நம்ம தான் வந்து நம்ம தான் வந்து பவர் போயிரும் அப்படி இப்படி நினைச்சிட்டு நம்ம டிவியை கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடுடோம் இப்போ அம்மா வெளியே தெருவில் போக முடியல இந்த வெயில்ல பொழுது போக்கே அவங்களுக்கு டிவி தான் அதாம்ண்ணே வந்து டிவியை மட்டும் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்கண்ணே ஆமாம்ண்ணே அப்படியே இந்த ரூம்முகளில் உள்ள ஹால்லில் உள்ள சீலிங் ஃபேன்ல்லாம் ஸ்லோவாக இருக்குது கீழே மேலே எல்லா இடத்துலையும் தான் அது என்ன ஒயரிங் ப்ராப்ளமாக இல்லை இன்வெட்டரில் கனெக்ட் பண்ணதுனால் ஸ்லோவாக இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல இந்த வெயில் தாங்க வேற முடியலை கீழே வந்து எல்லா ஃபேன்னும் போயிடுச்சுண்ணே ஸ்லோவாக சுற்றுது மேலே இருக்குற வீட்டில் வந்து இப்போ பெட் ரூம்மில் இருக்குற ஃபேன்னு ரொம்ப ஸ்லோ ம் ஆமாம் கொஞ்சம் தாமதப்படுத்தாமல் வேகமாக வந்து பார்த்துவுட்ருங்கண்ணே

சரிங்கண்ணே சரிங்கண்ணே ரொம்ப சிரமமா இருக்குது வந்து வந்து பார்த்துட்டு போயிருங்கள் சரிங்கண்ணே இந்த சர்குள்ல தானண்ணே நீங்கள் வேலை பார்க்குறீங்க சரிங்கண்ணே சரிங்கண்ணே வீட்டில் எல்லாம் நல்லா இருங்காங்களா சரிங்கண்ணே சரிங்கண்ணே சரிங்க ஆ சரிண்ணே